ஹலோ ஏசி மெக்கானிக்கா எங்கள் திருப்பத்தூரில் சிவராஜ் பேட்டையிலேருந்து கால் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஏசி ப்ராப்ளமாக இருக்குது தண்ணி அதிகமாக இதாகுது சுத்தமாக கூலிங்கே வரமாட்டேன்து கொஞ்சம் வந்து பாக்குறிங்களா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ப்ராப்ளம் வரலைங்க திடீர்ன்ட்டு நல்லா வந்து வந்துட்டுருச்சி சில்னஸ் எல்லாம் இன்னைக்கி மார்னிங் வந்து சுத்தமாக வரல அப்படியே ட்ரை ஆகிடிச்சி காற்று ஒரு மாதிரி சூடாக ஹீட்டாக வருது இது தான் ஃபஸ்ட் டைம் வாங்குனதுலேருந்து இதான்ங்க ஃபஸ்ட் டைம்

ஒன் இயர் ஆகுதுங்க வாங்கி ஒன் இயர் இன்னும் ம் ப்ளூ ஸ்டார் ஏசிப்பா ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்

ஆ எல்லாம் வைச்சிருக்கோங்க திருப்பத்தூர் சாக்ரீட் காலேஜ் ஆப்போசிட் சிவராஜ்பேட்டுனு கேளுங்கள் பிள்ளையார் கோவில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் லாஸ்ட்டு வீடு

நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அட்ரஸ் க்ளியராக சொல்லிடுறேன் எந்த ரைட் லெஃப்ட்டு எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு வீட்டு வீட்டாண்ட வந்து நிக்கிற மாதிரி அட்ரஸ் க்ளியராக சொல்லிடுறேன்

டூ தௌசண்ட் இல்லைனா த்ரீ தௌசண்ட் ஆகும்ங்களா இல்லை அதுக்கு எக்ஸ்ட்ரா கூட ஆகுமா எங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட்க்குள்ள ஆனால் போதும் அதுக்கும் மேலே அதிகமாக ஆச்சுனா கொஞ்சம் இதாகும் பட்ஜெட் இதாகும் அதுக்காக கேக்கிறேன் ஆ சரி ஓகேங்க ஆ ஓகே தேங்க்யூங்க